ஹலோ சொல்லுங்க மேடம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் மேம் இங்கே வெண்டங்காய் கத்தரிக்காய் சொரக்காய் பீர்க்கிங்காய் பொடலங்காய் முருங்கக்காய் ஆ பூசணிக்காய் நீர் பூசணி பீன்ஸு கேரட்டு உருளக்கெழங்கு என்ன மேடம் இன்னைக்கி எல்லாமே இன்னைக்கி காலையில் வந்தது தான் மேடம் டெய்லி வந்துடும் ம் ஆ கத்திரிக்காய் நாற்பது ரூபா மேடம் வெண்டங்காய் இருவது ரூபாங்க தக்காளி முப்பது ரூபாங்க உருளக்கெழங்கு நாப்பது ரூபாங்க முட்டகோஸு அறுவது ரூபாங்க கேரட்டு எழுவது ரூபாங்க பீன்ஸு தொண்ணூறு ரூபாங்க

ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ம் ஓகேங்க ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ மேம்